இப்போ வந்துட்டு கலை வடிவம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னால் சிலைகள் அந்த சிற்பங்கள் செதுக்குவது அது அடுத்து கைவினைப் பொருட்களில் வந்து எம்ப்ராய்ட்ரி போடுறது பனை ஓலையில் கூடை முடையுறது இதுமாதிரி நிறையா கைவினைப் பொருட்களெலாம் இருக்குது இப்போ களிமண்ணில் வந்துட்டு நிறையா திங்க்ஸெலாம் பண்ணி அது பண்ணுறது இப்போ வந்து அந்த காலத்தில் உள்ளவங்க வந்துட்டு அடுத்து வர தலைமுறைங்களுக்கு அதை வந்து சொல்லிக் கொடுக்கறது என்னன்னா இம்போர்ட் பண்ணுறது அதே ஒரு க்ளாஸாக நடத்தி தெரியாதவர்களுக்கும் சொல்லிக் கொடுத்து அதை சேல்ஸ் பண்ணுறது இப்போ வந்துட்டு ட்ரெண்டில் வந்துட்டு அது தான் வந்துட்டு இப்போ நல்ல சேல்ஸ் ஆகுது அதனாலே நமக்கு வந்து இன்கம் நிறையா கிடைக்குது இது வந்து இதுக்கு வந்துட்டு நிறையா அரசாங்கம் வந்து நமக்கு ஒத்துழைப்பு கொடுக்குது அதனாலே இன்னும் கொஞ்சம் ட்ரெண்டிங்கில் போகுது